கண்டிப்பாக ரேடியோவில் எல்லாம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கணும் பெண்கள் தனியாக வெளியில் போகிறதுக்கானது பெண்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கான பெண்கள் படிக்கிறதுக்கானது எல்லாமே அந்த ரேடியோவில் வரணும் பெண்களை பற்றி நிறையா நிகழ்ச்சிகள் போடணும் பெண்களுக்கான உரிமையை பெண்களே கேட்கும்படியான நிகழ்ச்சிகளை பெண்களுக்காக ரேடியோவில் நீங்கள் போடணும் அதை தினம் எல்லாம் பெண்களும் கேட்டு ர பழகிக்கணும் பெண்கள் க சமைப்பது எப்படி பெண்கள் படிப்பது எப்படி பெண்கள் குழந்தைகளை பார்த்துக் கொள்வது எப்படி என்று எல்லா நிகழ்ச்சிகளையும் ரேடியோவில் நீங்கள் செலுத்த வேண்டும்